புறாக்களை வீட்டில் வளர்க்குறதோ இல்லை வெளியே வளர்றதோ ஒரு சில வகையில் கெடுதல்தாங்க எப்படி சொல்கிறேன்னா புறாக்கள் தன்னோடய கழிவுனால் பலவகை நோய்களை உருவாக்குதுங்க தன்னோட கழிவுனால ஒரு சில கிருமிகள் உருவாகி பலவகை நோய்கள் கொடுக்குது மனிதர்களுக்கு பலவகை தொந்தரவு கொடுக்குதுங்க இததான் சொல்றாங்க புறாக்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது சில ஆஸ்ட்ராலஜிபடி புறாக்கள் வீட்டில் வளர்க்கறது நல்லது தரும்ன்றதுக்காக ஆனால் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா நோய்களை கொடுக்குன்றதுக்காக எல்லோரையும் அது அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லமுடியாது சில பேர் விட்டமின் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணிவிடும் அது பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துரும் அதனாலே புறாக்களை வீட்டில் வளர்க்குறத அவாய்ட் பண்ணுறாங்க இப்போல்லாம் புறாக்கள் கொறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நானும் எங்கள் வீட்டில் இப்போல்லாம் புறாக்கள் நிறைய கம் வரும் ஃபஸ்ட்டெல்லாம் ஆனால் இப்போல்லாம் அது கம்மியாயிட்டே வருது எதுனாலேன்னு என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல நானும் வச்சுருக்கேன் புறாக்கு காக்காக்கெலாம் சாதம் அந்த அரிசி பருப்பு நெல் எள் நிறைய போட்டிருக்கேன் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் வெளியே வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு போகும் இதுவே அதோடய ரொட்டின் டே இப்போல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிகிட்டே வருது புறாக்கள் நிறைய வரும் ஒரு இப்போ அஞ்சாறு புறாக்கள் வருது ஒரு நாலஞ்சு காக்காங்க வருது இப்போல்லாம் அது ரொம்ப கம்மியாயிகிட்டே வருது வெயில் காலத்தில் எல்லார் வீட்டுலையும் ஒரு சின்ன பெரிய அளவில் கூட இல்லை சின்ன அளவில் ஒரு சின்ன டம்ளர் அளவுலையாச்சும் தண்ணி வைக்கணும் வெளியே எங்கேயிருந்தோ காக்காங்களோ இல்லை பறவைங்களோ ஏதோ ஒரு வகை பறவைகள் வந்து குடிச்சுட்டு தன்னோடய தாகத்தை தணிச்சுக்கிட்டு போகும் அது ஒரு வகையில் யூஸ் அந்த பறவைங்களுக்கு சந்தோஷமும் நமக்கு திருப்தியை கொடுக்கும் பறவைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கோமே கொஞ்சம் அது நல்லபடியாக தாகம் தணியட்டுன்ட்டு ஒரு மன திருப்தியாச்சும் கிடைக்கும் இப்போது பறவைகள் நிறைய வளரணும்னு ஆசைப்பட்டா எல்லார் வீட்டிலையும் மரம் செடி கொடின்னு எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிங்க மரம் செடி கொடி நிறைய ஆரமி வளர ஆரம்பித்தா பறவைகளும் நிறைய வளர ஆரம்பிச்சிடும் நிறைய இருக்கும்